நான் தனியாயெல்லாம் இப்போ ட்ராவல் பண்ணி இருக்கிறேன் நான் போன இடம் வந்து கோயம்புத்தூர் ஊட்டி நான் அங்கே தான் படித்தேன் காலேஜி அதனால் நான் வந்து தனியாக தான் ட்ராவல் பண்ணணும் இப் நைட் ட்ராவல் தனியாக போய் காலையில் இறங்குவேன் கோயம்புத்தூரில் காலையில் இறங்கி அங்கே இருந்து ஊட்டி பஸ் ஸ்டேண்டுக்கு வருவேன் எல்லா லக்கேஜையும் என்கிட்ட தூக்க முடியாமல் காலையில் இறங்கி அங்கே இருந்து கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி காஃபியெல்லாம் குடிச்சுட்டு திரும்ப ஊட்டிக்கு நான் வருவேன் ஊட்டி பஸ் ஸ்டேண்ட்லேருந்து ஏறி அப்புறம் காலேஜுக்கு வரணும் ட்ராவல் மூணு அவர் அப்புறம் இங்கிருந்து தூத்துக்குடி டு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் டு ஊட்டிக்கு வந்து வர்றதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிரும் ரொம்ப டயர்ட் ஆகிடும் இப்படி நான் அப்படி தனியாக வரும் பொழுது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப பயமாக இருந்தது தனியாக போகிறதுக்கு இருந்தாலும் தையரியமாக இருந்தது எனக்கு அனுபவங்கள் கிடச்சிது அப்புறம் ஒரு டைம் மூணு வருஷம் காலேஜ் படித்ததுனால அந்த போக்குவரத்துகளெல்லாம் எங்களுக்கு அப்புறம் ஈஸி ஆகிடுச்சு ஒரு தடவை தான் கஷ்டப்பட்டோம் அதுக்கு அப்புறம் அந்த வளைவுகளில் வந்து ஊட்டிகளில் வந்து போகும் பொழுது சுற்றி சுற்றி போகிறதுனால மொதல் அனுபவம் வந்து ரொம்ப தலை சுற்று வாமிட்டிங்கெல்லாம் வந்து இருந்தது அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறக்கு யாருமே இல்லை கீழே இறங்கி போகவும் பயமாக இருந்துச்சு அப்புறம் ட்ராவல் பண்ணும் பொழுது எங்கேயாது காஃபி கடையில் குடிக்கும்போது நான் கீழே இறங்கவே மாட்டேன் ஏன்னால் யாருமே வந்து ந பயமாக இருந்தது நம்ம எல்லா திங்க்ஸையும் பக்கத்தில் வச்சுருக்குறோம் அதனால் யாருக்கூடயும் கீழே கொடுத்துட்டு போக முடியல ஆனால் இருந்தாலும் ஒரு பெரியவர் வந்து எனக்கு உதவி பண்ணிணாங்க அவங்க தான் வந்து எனக்கு ஒரு கடையில் காஃபி வாங்கி தந்தாங்க ஜூஸு அப்படி எனக்கு நிறையா காரியங்கள் பண்ணிணாங்க அதனால் தனியாக போகணுங்குற மொதல் அனுபவத்திலேருந்து அப்புறம் படிப்படியாக நாட்கள் ஒவ்வொரு தடவையும் இனிமே கா ஒவ்வொரு சம்மர் ஹாலிடேவுக்கு வர்றம் போதும் செமெஸ்டர் ஹாலிடேவுக்கு வரும் போது நானே ட்ராவல் பண்ணி தனியாக தான் வருவேன் அப்புறம் வந்து இன்னும் சொல்லப்போனால் இன்னும் பல இடங்களுக்கு நாங்கள் சென்று இருக்கோம் அப்புறம் போகும்போது அங்கே எல்லாம் வந்துட்டு நல்லா இருக்கும் இடங்கள் வந்து இடங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் கார்டன் வந்து மலைகள் இப்படிங்கும் போது நாங்கள் தனியாக போகும் போது அதை அந்த காட்சி இயற்கை காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்த்தும் போது ரொம்ப அழகா இருக்கும் அது உள்ள அழகான இடங்கள பார்க்கும் பொழுது இன்னும் மனதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் இன்னொன்னு அப்புறம் வந்து ட்ரெயினில் வருவோம் ட்ரெயினில் வரும் பொழுது அந்த பாலங்கள் வழியாக நீர்வீழ்ச்சிகள் இன்னும் பெரிய பெரிய மலைகள் அதை எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப அழகானதாக இருக்கும் ஊட்டி ஊட்டியை பற்றி சொல்லப்போனால் இன்னும் அதிகமாக அந்த குளுர் குளுரில் வந்து நாங்கள் இருந்த அனுபவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஐஸாக இருக்கும் மழை டைம் இந்த டைமெல்லாம் அந்த கல் ஆலங்கட்டி மழை எல்லாம் கீழே விழும் அதை எல்லாம் நாங்கள் எடுத்து விளையாடுவோம் இப்படிலாம் நிறைய அனுபவங்கள் எங்களுக்கு இருக்குது தனியாக சென்று இருட்டுக்குள்ளே போன பயம் இப்படி ஒவ்வொரு இடங்கள் தெரியாத இடங்கள்லாம் புதுசாக நாங்கள் பார்த்த இடங்கள் அப்படிங்கும் போது தனியாக ரசித்த இடங்கள் இப்படி நிறைய இடங்கள பார்க்கும் போது இன்னும் அழகானதாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இப்படி ஊட்டியில் வந்து நாங்கள் நாங்கள் நிறைய ரசித்த இடங்களும் உண்டு